எங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லனும்னா நாங்கள் வந்து ஐந்து பேரு என் அப்பா அம்மா நான் இரண்டு தம்பி இருக்கோம் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோசமாக எல்லாருமே வந்து விட்டு கொடுத்து போகிறவங்கள் தான் எந்த ஒரு விஷயோ வந்து முடிவு பண்ணுறதுனாலும் சரி அதனுடைய அதை க்க எல்லாருமே எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டு தான் வந்து முடிவெடுப்போம் ரொம்பவே ஜாலியாயிருக்கும் இப்போ வந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிட்டு எனக்கு இரண்டு பசங்க வந்துடுச்சு குடும்பம் வந்து ரொம்ப வந்து பெருசாக ஆயிடுச்சு பெருசானாலும் அந்த சந்தோசமும் அந்த ஒற்றுமை எல்லாமே வந்து விட்டு கொடுக்குறது எல்லாமே வந்து மார்லே அப்படியே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கனா கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி நிறைய ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்கள் என்ன ஒன்று அந்த ஃப்ரண்ட்ஸுங்கள் வந்து ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னா நிறைய பேர் சொல்லாம் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா இரண்டு மூன்று பேரு தான் இருப்பாங்கள் அவங்களுமே வந்து நம்மளுடைய நம்மள கரெக்ட்டாக புரிஞ்சிட்டு அதுக்கு ஏத்தமாரி நம்மகிட்ட நடந்துக்குவாங்கள் ரொம்பவே ஹெல்ப்பு ஹெல்ப் பண்ணுறதில் வந்து எல்லாருமே வந்து ஃபேம்லிக்கும் சரி எனக்கும் சரி அஜஸ் பண்ணி தான் போவாங்கள் நம்ம கேட்குறது கேட்காதது எல்லாமே வந்து எந்த ஒரு எதிர்பார்புமே இல்லாத ஹெல்ப் பண்ணுவாங்கள் குடும்பமும் சரி ஃப்ரண்ட்ஸும் சரி கிடச்சதுக்கு வந்து நான் நான் லக்கின் தான் சொல்லலாம்